ஆ சொல்லுங்கம்மா என்னது ஆமாம் சரி

ஆ ஹான் சரி நீங்கள் முதலில் நல்லா குழி பறித்து நல்லா போட்டீங்களா நல்லா மண் நல்லா செம்மண்ணாக இருக்குதா

நீங்கள் உரம் அதிகமா கிது போட்டீங்களோ என்னமோ ஏன்னால் கொஞ்சோண்டு தான் போடணும் ஒரு க கையளவு தான் போடணும் எவ்வளோ போட்டீங்க எவ்வளோ போட்டுஇருப்பிங்க ஆமாம் அப்படியா நல்லா ரவுண்டாக கொஞ்சம் தள்ளி வேர் கொஞ்சம் தள்ளி தான் போட்டுஇருப்பிங்க எப்படி போட்டிங்க ரொம்ப வந்து செடியை ஒட்டி போட்டிங்களா எப்படி ஏன்னா ரொம்ப செடியை ஒட்டியும் போடக்கூடாது கொஞ்சோண்டு தள்ளி தான் அதை சுற்றிஉரம் போட்டு மண்போட்டு நல்லா தண்ணி வந்து எந்நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த இது செடிக்கிட்ட ஊற்றலாம் தண்ணி வந்து ஒரு பத் ஏன்னா தண்ணி வந்து அந்த உரம் போட்ட சமயத்தில் ஒரு பத்து பதினெஞ்சு நாளைக்கு நல்லா தண்ணி விடணும் தண்ணி நல்லா விடலைனா அதுக்கு தண்ணி பத்துலைனால் செடி கருகியே போயிடுங்க அதுபோக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா அது நல்லா தண்ணி விடணும் அது போக இந்த வேஸ்ட்டு காய்கறி எல்லாம் இருக்குதில்ல அழுகி போனது இந்த தக்காளி வெங்காய தோல் முட்டை தோல் இதே எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போய் குப்பையில் போடுவிங்க அதெல்லாம் போடாதீங்க செடிங்களுக்கு போட்டிங்கனாவே அது இதாகும் அது போக வந்து இந்த வா வாழைப்பல தோல் இருக்குதில்லங்க அதை எல்லாம் நீங்கள் என்ன பண்றிங்கனால் ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்து அந்த தோலை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும் தண்ணி ஊற்றி வச்சிங்கனா ஒரு ஒருவாரம் பத்து நாள் கழித்து அந்த தண்ணியே இருக்குதுல்ல அது நல்லா இதாகிரும் அந்த தண்ணி செடிக்கு ஊற்றுனீங்கனா நல்லா பூ பூக்கும் காய் காய்க்கிறதும் நல்லா காய் காய்க்கும் அந்த வாழைப்பா பழ தோலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அது போக வந்து இந்த வேஸ்ட்டான மாவு எல்லாம் இருக்குதில்லங்க இட்லி தோசை மாவு இதெல்லாம் இருக்குதில்லங்க அதல்லாம் அதுவும் வந்து மாவை எல்லாம் வேறே பக்கம் எங்கேயும் கொண்டு போய் ஊற்ற வேணாம் அதை செடிக்கிட்ட ஊற்றினீங்கனாவே நல்ல அந்த அந்த வளர்ச்சி வந்து நல்லாவே தெரியும் அந்த கொழுந்து வந்து அவ்வளவு இதாக வரும் இந்த கடல மாவும் கூட பஜ்ஜி போண்டா இதெல்லாம் கடல மாவை யூஸ் பண்றிங்கஇல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகி புளித்து போயிடும் அதுவுமே நீங்கள் கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றலான்னு வச்சுக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுமே அதுவுமே ரொம்ப நிறையவும் ஊற்றக்கூடாது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை டம்ளர் ஊற்றுனீங்கனாவே அந்த செடிக்கு வந்து நல்ல ஒரு இதாகிக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து அப்படிங்க அதுக்கு வந்து இந்த சாம்பல் இருக்குதில்லங்க விறகு சாம்பல் இப்போ நீங்கள் தண்ணிக்கீது காய வைப்பிங்க அந்த சாம்பல்இருக்கு அந்த சாம்பலை வந்து நீங்கள் வந்து மேலே தெளிச்சி விடணுங்க ஆ ஆ நீங்கள் அதை பாருங்கள் அதெல்லாம் பார்த்து இது பண்ணுங்கள் சரிங்களா ம் ஆ சரிங்க